எங்கள் ஊர் மைதானத்தில் வருடம் தோறும் உள்ளுர் போட்டிகள் நடைபெறுவது வழக்கம் இந்த போட்டிகளில் ஊர்களைச் சுற்றி உள்ள அனைத்து பள்ளிக் கல்லூரிகளில் இருந்து மாணவர்கள் கலந்துக் கொள்வார்கள் வருடம் வருடம் நடைபெறும் போட்டியினை மாவட்டத்தின் கலெக்டர் அவர்கள் வழி நடத்துவது வழக்கம் அனைத்துப் போட்டிகளும் வெகு சிறப்பாக வருடம் வருடம் நடைபெறுவது உண்டு அதில் அனைத்துப் பள்ளி மாணவர்கள் மாணவிகள் கல்லூரி மாணவ மாணவிகளும் கலந்துக்கொள்வர் விழாவைக் கண்டு களிப்பதற்கு உள்ளூரில் உள்ள பெரியவர்கள் சிறியவர்கள் விளையாட்டு வீரர்கள் அனைவரும் இந்த விளையாட்டை காண்பதற்கு வருவார்கள் ஏறத்தாழ இரண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐந்நூறு நபர்கள் இந்த விளையாட்டைக் காண்பதற்கு வருவார்கள் அந்த மைதானம் மிகவும் பெரியது என்பதால் அனைத்து வித போட்டிகளும் நடைபெறுவது உண்டு கபடி ஓட்டப்பந்தயம் நீளம் தாண்டுதல் குண்டு வீசுதல் ஹாக்கி கால்பந்து கூடைப்பந்து ஆகிய அனைத்து போட்டிகளும் நடைபெறுவது உண்டு அனைத்து ஊர்களிலிருந்து வரும் மாணவர்கள் இந்த போட்டி ஆர்வத்துடன் பங்கேற்று பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் வாங்கிச் செல்வார்கள் அவ்வாறு நடைபெறும் போட்டியினைப் பரிசை மாவட்ட கலெக்டர் வழங்குவார் மேலும் பல தொண்டு நிறுவனங்கள் இந்த விளையாட்டுக்கு மிகவும் பேருதவியாக இருப்பார்கள் மாநில நிகழ்ச்சி தேசிய நிகழ்ச்சி எப்படி என்றால் தேசிய அரசு நடத்தும் போட்டிகளும் இந்த மைதானத்தில் நடைபெறுவது உண்டு மிக பெரிய மைதானம் என்பதால் அதிக முறை தேசிய நிகழ்வுகள் விளையாட்டுகள் நடைபெறும் அதில் பல்வேறு மாநிலங்களில் இருந்து மாணவர்கள் விளையாட்டு வீரர்கள் வருவது உண்டு இரண்டாயிரம் பேர் அமர்ந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு கட்டமைப்புடன் மிகப் பெரிய மைதானமாகத் திகழ்கிறது விளையாட்டில் கலந்து கொள்ளும் அனைத்து வீரர்களுக்கும் அறுசுவை விருந்து வந் எங்கள் மாவட்ட கலெக்டர் அவர்கள் ஏற்படுத்திக் கொடுப்பார்கள் மேலும் கட்சி சார்ந்த தலைவர்களும் ஏதேனும் ஒரு நிகழ்வுக்காக எங்கள் மாவட்டம் வருகின்ற போது ஹெலிகாப்டரில் வருகின்ற போது அது ஒரு ஹெலிபோர்ட்டாகவும் செயல்படுகிறது இதில் சொல்ல போனால் இந்த தேசிய விளையாட்டுக்கள் தேசிய நிகழ்ச்சிகள் நடைபெறும் பொழுது மைதானமே ஒரு பார்ப்பதற்கே மிகவும் இன்பமாகவும் ஆச்சரியம் ஊட்டும் விதமும் இருக்கும் தேசிய நிகழ்வுகள் நடைபெறும் பொழுது கூட்டம் வழக்கத்தை விட அதிகமாகவே இருக்கும் அதற்காகப் பார்ப்பதற்கும் அதிக மக்கள் வருவார்கள் பல வகையான வேடிக்கை நிகழ்ச்சிகளும் நடைபெறுவது உண்டு